ஏனுங்க த தண்ணி வருதுங்களா தண்ணி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீதிக்கு வந்து இப்போ நேற்று நேற்று காலையில தண்ணி விட்டாங்க இல்லைங்க இப்போ போன வாரம் வந்தது தண்ணி வந்து கொஞ்சம் க கொஞ்சம் வசதியாக வந்ததுங்க

சரிங்க சரிங்க சரிங்க அது அதற்கொசரம் கேட்டிங்களா அதானுங்க இப்போ போன வாரம் போன வாரம் பார்த்தமுன்னாங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாகதான் இருந்ததுங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்ததே தண்ணி வந்து கொஞ்சம் நெ கொஞ்சம் வசதியாகவும் வருதுங்க ஆ இப்போ கொஞ்சம் வசதியாகவும் வருதுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விசுக்குன்னு பிடிச்சி வச்சிவிட்டு வேலை வேலை வேலைகளுக்கு போகற மாதிரி கொஞ்சம் சௌகரிகமாக இருக்குதுங்க அப்புறம் தண்ணி கொஞ்சம் சரிங்க சரிங்க சரிங்க காலையில நேரம் அப்படியே விட்டுருங்க ஆ சரிங்க சரிங்க ஒன்றுலிங்க நீங்கள் இப்போ இப்போ தண்ணி இப்போ காலையில நேரம் காலையில நேரம் தண்ணி மாற்றி விட்ற மாதிரி மாற்றி விடுங்க அதே எங்களுக்கு அளவாக இருக்குதுங்க என்னென்னா கொஞ்சம் போன வாரம் வேணா மருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருந்தாங்க இந்த இது நல்ல தண்ணியில அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அளவாக போட சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு அந்த வாசமாகவே இருந்துது அதை மட்டும் கொஞ்சம் சரிங்க அதானுங்க இந்த இந்த பைப்பில் போன வாரம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் செசெம்மண்ணாட்டம்தான் வந்துதுங்க மழைனு கொஞ்சம் சரிங்க ஓகே சரி சரிங்க இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்போ நல்லாத்தான் இருக்குதுங்க அதை அந்த அந்த பைப்புக்கு வேணா ரெடி பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் செம்மண்ணாட்டம் கொஞ்சம் கொஞ்சம் நிறம் வந்து கொஞ்சம் செம்மண்ணாக இருந்துதுங்க தண்ணி தே தேங்கி நின்றுதுன்னா கொஞ்சம் படிஞ்சு கிடக்குங்க அந்த செம்மண்ணுக்கு கீழே அது பிடிச்சி வைக்கிறப்போ பார்த்தமுன்னா உடனே குடிக்கிறக்கு கொஞ்சம் குடிக்கிறக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்பறம் குடிக்கிறக்கு நல்லாருக்குங்க குடிக்கறதே குடிக்கிறக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குங்க அதைத் தான் சொல்லுன்னு நானே கு சொல்லணும்ன்னு இருந்தேன் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்களே கூட நீங்களே அப்புறம் உங்களை பார்த்தனால அப்புறம் சொல்ல வேண்டியதாயி போச்சுங்க சரி ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க சரிங்க

சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதற்குத்தாண்ணா நானும் நம்மக்கிட்ட சொல்லிவிட்டேண்ணா சரிங்கண்ணா